எங்கள் வீட்டில எங்கள் அம்மா வந்து சாப்பாடு செஞ்சாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பெலாம் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில வந்து மண்ணடுப்பு அது வந்து சாணம் போட்டு அதை வந்து ஃபுல்லாக அப்படே மொழுவி அப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதை கோலம் போட்டு பூ ஏதாவது செம்பருத்தி பூ அதுமாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இல்லை செவ்வந்தி அதை எடுத்துட்டு வந்து அடுப்புக்கிட்ட வச்சு அதை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சிலாம் எடுத்துட்டு வந்து வச்சு அடுப்பை மூட்டி அதுதான் வந்து சாப்பாடு செய்வாங்க சாப்பாடு செய்யும்போது அரிசி வந்து இப்போ சாதம் வடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அரிசியை எடுத்து அந்த பானையை சுற்றி மூணு டைம் சுற்றி சுற்றி போட்டு அப்புறம் அரிசி போட்டுட்டு அதை வந்து தொட்டு கும்பிட்டு அந்தமாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டுதான் வந்து எங்கள் அம்மா வந்து சாப்பாடே செய்ய ஆரம்பிப்பாங்க சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விறகெல்லாம் கீழை தள்ளிட்டு வெளில தள்ளிட்டு அந்த அந்த புக வந்து தேவயில்லாம வெளில போயிட்டிருக்குமா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து தண்ணி தெளிச்சிடுவாங்க தண்ணி தெளிச்சதுக்கப்பறம் அந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்களா அந்த சாப்பாடை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுப்புக்குதான் வந்து ஊட்டி விடுவாங்க ஏன்னா இந்த அடுப்பு இருந்ததனாலதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் அந்த அடுப்பு இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடுப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த மூணு ரெண்டு சைடு வந்து அதுக்கு சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சம் வச்சிவிடு வப் வைப்பாங்க ஏம்மா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து இதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்றோம் இது இருந்ததனாலதான் நம்ம இன்னைக்கு சாப்பாடு இது இது இதனாலதான் நமக்கு இந்த சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து அடுப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்வாங்க அப்புறம் நாங்களாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வரும்போது நாங்கலாம் கீழேதான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில டேபுள் அதெல்லாம் எதுவும் கிடையாது கீழே எல்லாரும் வந்து குடும்பத்தோட தான் உட்காந்து சாப்பிடுவோம் யாராவது ஒரு ஆள் ஒரு ஆள் இல்லைனாலும் வந்து சாப்பிட மாட்டோம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் சேர்ந்து உட்காந்து கீழேதான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது எல்லாருக்கும் அம்மாதான் வந்து சாப்பாடெலாம் போடுவாங்க அம்மா சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க நாம் நாங்கள் எல்லாரும் என்னதான் சொன்னாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கெலாம் கொடுத்ததுக்கப்பறம் தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து நான் வந்து மெயினாக சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன்னா சாப்பாடை எடுத்துட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு முதல் அந்த சாப்பாடை எடுத்து கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் இந்தமாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து உணவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பபிட ஆரம்பிப்பேன் இந்த பழக்கத்த வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இதை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்குமே வந்து ரெகுலராக சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என எனக்கு இன் இன்ன வரைக்கும் எனக்கு கடவுளோட அருளால் வந்து சாப்பாடு வந்து கண் எனக்கு வந்து டெய்லியுமே கிடைக்கிது சாப்பாடு இல்லாத ஒரு நாள் இல்லை ஒருவேளை நான் சாப்பிட்லேனாலும் அது எனக்கு அடுத்த வேளை வந்து டபுள் மடங்காகதான் கிடைக்குமே தவிர சாப்பாடு இல்லாத நாளே இருக்காது ஏன்னா வந்து நாங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு நான் வந்து டெய்லியும் வந்து சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் அந்த எல்லாருக்கும் இப்போ இன்னைக்கு நான் சாப்பிட்ற இந்த சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னா இதே சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் ஏழைக்குலந்தைங்களுக்கு நோயால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிட முடியாதவங்க அவங்களாம் இருக்காங்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்தமாதிரி சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில வந்து எங்கள் அப்பா அதுமாதிரி சொல்லி கொடுத்து எங்களை வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க அதனால சின்ன வயசுலேருந்து அதுமாதிரி சொல்லிக்கொடுத்து சாப்பிட்டதுனால எங்களுக்கு அந்த பழக்கம் அதுமாதிரி சாப்பிடும்போதும் வந்து எல்லா விரலும் வந்து எல்லா விரலும் அந்த சாதம் எடுத்து வாய் உள்ள வச்சு சாப்பிட்ணும் ஒரு விரல் வெளில நீக்கி நீட்டி சாப்பிடக்கூடாது அதுவும் மெயினாக நமக்கு வந்து ஆள்காட்டி விரல் வந்து வெளில நீட்டிடுவோம் அதெலாம் இல்லாமல் நாலு அஞ்சு விரலுமே உள்ள அந்த வாய்க்குள்ள போய்ட்டு இந்த சாதம் வந்து போய் சாப்பிட்றா மாதிரியே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல் அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் சின்ன வயசுலேருந்து அதை ஃபாலோ பண்ணி இன்ன வரைக்குமே நாங்கள் அந்தமாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிப்போம் இந்தமாதிரி உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது